அரசு சார்பில் நிறையவே நடக்கும் நிறையா வந்து நடக்குறதுக்கு முன்னாடி வந்து வீடு வீடாக வந்து பிரஷர் செக் பண்ணுறது மக்களுக்கு வந்து பிரஷர் செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாத்தரை கொடுக்கறது அதெல்லாமே கூட வந்து பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்தில் வந்து வீட்டுக்கு வீடு வந்து கணக்கெடுப்பாங்க சத்து குறைபாடிற்குத் அந்த அங்கன்வாடி சொல்லுவாங்க நாங்கள்லாம் வந்து பால்வாடின்னு சொல்வோம் அந்த இதுலேயிருந்து வந்துட்டு இந்த வெயிட் கம்மியாக இருக்காங்களா அதிகமாக இருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் பார்த்து சத்து மாவுலாம் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க அப்புறம் வந்து வச்சிக்கிறதுக்கு பேட் வந்து கவர்மெண்ட்லேருந்தே கொடுப்பாங்க அதாவது பீரியட்ஸ் ஆனால் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்புறம் சமூகத்தில் நோய்கள் அப்படிங்கிறது இப்போ இந்த கொரோனா டைம்லலாம் வீடுவீடாகவே வந்து நிறைய வந்து செக் பண்ணாங்க எப்போவுமே வந்து எதாவது ஒரு நோய் வருது அதிகமாக அப்படின்னா வந்து செக் பண்ணுவாங்க இந்த டெங்கு காய்ச்சல்லாம் வருது அப்படின்னா வந்து அட்வைஸ் மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க அப்படி இந்த கல்லுத்தொட்டிலாம் போட்டு வச்சிருப்போம் அதுலலாம் தண்ணி கிடக்குறப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பாதுகாக்க சொல்லி இப்போ எதாவது ஈவென் டெய்லியுமே வந்து குப்பைக்காரவங்க வந்து குப்பை எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க வீடுவீடாக வந்து குப்பை வாங்கிட்டு போவாங்க அதனால் மருத்துவ பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து நிறையவே இருக்குது முகாம் வந்து நடத்துவாங்க நிறைய கண் மரு ஆஸ்பத்திரியிலேருந்துலாம் வந்து நிறைய நடத்துவாங்க இங்கே பக்கத்தில் ஒரு மண்டபம் கிடக்கு ஸோ அந்த மண்டபத்தில் வந்து ஃபிரீ செக்கிங் மாதிரி இந்த உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணு றது ஸோ இந்த மாரி இலவச முகாம்லாம் நிறைய நடத்தி பண்ணுவாங்க மருத்துவ பராமரிப்பு அப்படிங்கிறது ஃபுல் கிராமத்துலயுமே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இது பண்ணால் கூட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணாதிங்க இது வந்து இதனால் இந்த பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை கேஸுக்காக கூட வந்து விழிப்புணர்வு நடத்துறது கரண்ட் ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு பொது இடத்துல மக்கள் எங்கே அதிகமாக பார்ப்பாங்களோ அங்கே வந்து இது பண்ணுவாங்க இதெல்லாம்